நான் வந்து பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது பல இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் கணித ஆசிரியர்களை பற்றி நாங்கள் படிச்சிருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா விக்ரம் சாராபாய் அப்துல்கலாம் ராமானுஜர் இன்னும் சில அறிஞர்களை பற்றிலாம் படிச்சிருக்கிறோம் நான் அறிந்த விஞ்ஞானிகள்ல கணிதமேதைகள்ல ராமானுஜர் இருக்குறார் அபிஜே அப்துல்கலாம் பற்றி படிச்சிருக்கிறோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா கணித அறிவியலுக்காகவும் வானியல் அறிவியலுக்காகவும் நிறைய பாடுப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமானதில் இந்தியாவோட முதல் விஞ்ஞானத்தையுமே ராக்கெட் தந்தைனு சொல்லப்படுற விக்ரம் சாராபாய் அவரோட சேர்ந்து அணுகுண்டின் தந்தை என அழைக்கப்படுகிற ஓவிய பாபா இவங்களையும் நாங்கள் பற்றி படிச்சிருக்கிறேன் அவங்க செஞ்ச நாட்டுக்காக பண்ண பல விஞ்ஞான முயற்சிகளை பற்றி படித்து இது தெரிஞ்சிருக்கிறோம் இவங்களாம் இந்தியாவுக்கு கிடச்ச பொக்கிஷங்கள்